நம்ம தமிழ்நாட்டில் இப்போ தக்காளி வெலை ரொம்ப அதிகமாக இருக்குது வெங்காய வெலையும் ரொம்ப அதிகமாக இருக்குது நம்ம என்ன பண்றோம் வெளி மாநிலத்தில் வாங்குகிறோம் அங்கே வந்து விளைச்சல் அதிகமாக இருக்கும் போது நம்ப அதை வாங்கி நம்ப இங்கே சே நம்ப வச்சிக்கிற சேல்ஸ் பண்ணிக்கிறோம் அதே மாதிரி நம்ம மாநிலத்தில் விலை கம்மியாக விற்கிற பொருளை நம்ம மற்ற மாநிலத்துக்கு அனுப்பணும் இப்படி தான் நம்மளுடைய வணிக வளாகத்தை பெருக்கிட்டு இருக்கோம்